என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணேன் ஆன்லைனில் ஒரு ஃபேஸ் மாய்ஸரைஸர் ஒன்று வாங்கினேன் பயோடெக் அதோட நேம் வந்து அது ரொம்பவே எனக்கு அது போட அது வந்து நான் குளித்துட்டு தான் போடணும் குளித்துட்டு நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் டெய்லியுமே அதை யூஸ் பண்ணுவேன் அதை யூஸ் பண்ணோடன என்ன என் ஃபேஸில் வந்து ஒரு மாய்ஸரைஸர் வந்து ரீட்டைன் ஆகிடுச்சி அதனால் என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ட்ரையாக இருந்தது கொஞ்சம் இப்போ நல்லா இருக்க ஆரம்பித்தது அப்புறம் அது கூடவே நான் வந்து லிப் பாம்னு ஒன்று வாங்கினேன் என் லிப்பும் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்து ரொம்ப ப்ளாக்காக இருந்துச்சு அதுக்காக நான் என்ன பண்ணேன் அந்த லிப் பாம் ஒன்று வாங்கினேன் அதுவுமே நான் குளித்திட்டு மார்னி மார்னிங்கும் அப்புறம் நைட்டும் யூஸ் பண்ணேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது என்னோடய லிப்போடய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு ஏன்னால் முன்னாடி ரொம்ப டார்க்காக இருந்துச்சு அப்புறம் பார்த்தா அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது ரொம்ப சீக்கிரமா ஒன்றும் ரிசல்ட்டு கிடைக்கல நான் ஒரு டூ மந்த்து யூஸ் பண்ணதுக்கப்புறந்தான் ரிசல்ட்டு கிடச்சிச்சி என்னோடய கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்புறம் இன்னொன்று வாங்கினேன் ஹேரும் ஹேர் சீரம்னு ஒன்று வாங்கினேன் அது வந்து ஹேர் சீரம் வந்து தலை குளிச்சதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும் அதை அது அதுவும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோடய ஹேர் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு முடி கீழேலாம் ரொம்பவே ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ரொம்ப நிறையா இருந்துச்சு அதை யூஸ் பண்ணோடன கொஞ்சம் என்ன என்னோடய ஹேர் ரொம்ப பறக்காமல் கொஞ்சம் படிஞ்சு வந்தது ரொம்பவே அது ஸில்கியாகவும் இருந்துச்சு ஹேர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஷாம்பு ஒன்று ஆட்ரு பண்ணேன் ஷாம்பு அதை எனக்கு ரொம்ப முடி கொட்டுகிற பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு அந்த ஷாம்பு அந்த ஷாம்பு பயோடெக்கில் தான் ஆர்டர் பண்ணிணேன் அது ரொம்பவே அந்த ஷாம்பு அதுவும் ஒரு மாசத்தில் ரிசல்ட் கிடைக்கல ரொம்ப ரொம்ப நாள் அதாவது பத்து நாளுக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஹேர்ஃபால் கண்ட்ரோல் ஆகிச்சி அப்புறம் டேன்ட்ரஃப் வந்து இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஷாம்புவும் அந்தரம் அப்புறம் அந்த ஷாம்பு டெய்லியும் யூஸ் பண்ணேன் அதை என் ஃபிரண்டுங்களுக்கெலாம் ரெக்கமண்ட் பண்ண ஆரம்பித்தேன் அது ரொம்பவே என் ஃபிரண்டுங்களுக்கும் ஒரு யூஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க